எனக்கு ரொம்ப நாளாக எங்கேயாச்சும் போகணுமே என்னை அனுப்பினா எப்படியான திருப்பதிக்கு போகணும் எங்கள் குல தெய்வம் அது போய்கூட ரொம்ப ரொம்ப நாளாக ஆகி போச்சு எனக்கு அங்கே திருப்பதி போனால் அப்புறம் திருப்பதி போய்ட்டுவந்து இந்த முருகர் கோயில் நல்லாயிருக்கிறது இந்த வயதான காலத்தில் எதுக்கு ஆசையே ராமேஸ்வரம் போய்ட்டு வந்துட்டு இந்தக் கோயிலுகளுக்கு திருசெந்தூர் திருத்தணிக்கு இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் நான் இன்னும் போகல எது எதுக்கு போய்ட்டு வந்டேனனா இது அங்கே ஆறுபடை முருகனைக் கண்ணில் நாங்கள் வயதான காலத்தில் பார்த்துட்டா எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் என்ன வேலை எப்படி இருந்தாலும் சரி எப்படியான எங்கள் பிள்ளைகள கூட்டுனு எனக்கு திருப்பதி போய்ட்டு வந்துடுணும் என் உயிர் இருக்கிறதுக்குள்ள அப்படினிருக்குத்தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஆசையாகவேக்குது